நம்ம வந்து வீட்டில் வந்து செடிங்கள் நடுறோம்னா அதுக்கு வந்து இப்போ வந்து நம்ம வந்து உரங்கள் இருக்குதுல்ல அதை வந்து நம்ம வந்து செயற்கை உரமாக நம்ம வந்து வீட்டில் உள்ள பொருள் மர செடிங்களுக்கோ மரங்களுக்கோ யூஸ் பண்ணக்கூடாது அது வந்து செயற்கை உரம்னா வயலில் ந நடுறாங்கல்ல இப்போ நாற்று நடுறது பருத்தி போடுறது சோளம் அந்த மாதிரிலாம் இருக்குதுல்ல அதுக்கு தான் செயற்கை உரங்கள் இந்த பொட்டாசியம் யூரியா அந்த மாதிரி பயன்படுத்துவாங்க நம்ம வீட்டில் உள்ள உரங்களுக்கு வீட்டில் உள்ள செடிங்களுக்கு என்ன உரம் பயன்படுத்துகிறோம்னா வெங்காயத்தோல் இந்த பூண்டுத்தோல் முட்டைத்தோல் மாத்திர இருக்குதுல்லையா மாத்திரைங்க நசுக்கி போடுறது அப்புறம் செம்மண் அதெல்லாம் போட்டு கலந்து நம்ம வந்து வ செஞ்சோம்னா அது நல்லா வளரும் ஒரு இயற்கையான ஒரு இயற்கையான செ செடியாக அது வளரும் அதுவே வந்து இதுக்குலாம் அந்த எப்படி சொல்லுறது வயலில் வளர்க்க வளர்க்குறாங்கல்ல அந்த மாதிரி இதுக்குலாம் இந்த இத யூஸ் பண்ணிணா அதை அவ்வளோவா வந்து பயன் த விளைவு தராது விளைச்சல்லாம் அதிகமாக இருக்காது அது வீட்டில் உள்ளத்துக்கு இது மாதிரி இது பண்ணிணா இயற்கையாக பண்ணிணா அழகாக நல்ல ஒரு இயற்கையான செடியாக வளந்துக்கிட்டுருக்கும் செயற்கை உரங்களாக இதுக்கு ப பயன்படுத்துனோன்னா இந்த செடி அப்படியே கருகி போய் நின்று அழிஞ்சி போயிடும் அதனால அது யூஸ் பண்ணக்கூடாது அது ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு மாதிரியும் ஒரு நன்மையோடய நம்ம வந்து அதுக்கு பயன்படுத்தணும் இப்போ வந்து ஆ ஆட்டு சாணம் மாட்டு சாணம் அதை வந்து தண்ணியில் கலந்து நம்ம வந்து செம்மண்ணு ஃபஸ்ட்டு வந்த செடியை வச்சுட்டு செம்மண்ணு மணலையும் போட்டு மூடிட்டு அது கொஞ்சம் நாளில் வள வளர ஆரம்பிச்சிட்டா வளர்ந்ததுக்கப்புறம் ஆட்டு சாணம் மாட்டு சாணம் கொண்டு அதை நல்லா காய வச்சு நல்லா தண்ணியில் கரச்சிவிட்டு அதுக்கப்புறம் அந்த செடிக்கு ஓரமாக மண் வெட்டியை வச்சி நல்லா நோண்டிட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம போட்டோம்னா அது நல்லா வளரும் நல்லா வளர்ந்து ஒரு காயோ ஒரு பூவோ க ஒரு க இதை தந்துட்டு இருக்கும் அது வந்து நம்ம வந்து நம்ம வளக்கு நம்ம போடுற உ நன்மையான உரத்தால் மட்டும் தான் அதுக்கு அது வந்து நமக்கு நன்மையான உரம் வந்து ஒரு செடியாக வளர்ந்து கா வளர்ந்து ஒரு காய பூவை தந்துக்கிட்டு இருக்கும் இதே வந்து செயற்கை உரங்களை நம்ம வந்து எதுக்கு பயன்படுத்தணுன்னா அது வந்து கருகி போயிடும் ஒரு கன்று கருகி போயிடும் அதனால் அந்த இது செயற்கையான உரம் நம்ம வீட்டில் வைக்கிற செடிங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது இதே வந்து வயலில் உள்ள செடிங்களுக்கு அதை பயன்படுத்தினா அதுக்கு அதுக்கான நன்மை தந்துக்கிட்டு இருக்கும் அதே வீட்டில் உள்ள செடிங்களுக்கு இந்த செயற்கை உரம் பயன்படுத்தக்கூடாது இதே இயற்கை உரத்தை கொண்டு நம்ம வயல்வெளியில் இந்த சோளம் பருத்திக்கெலாம் போட்டோம்னா அது வந்து அவ்வளோவா விளைச்சல் தராது கம்மியான விளைச்சல் தான் தரும் அது அதுக்கு வந்து செயற்கை உரம் அதுக்கு கரெக்டானது நம்ம வீட்டில் உள்ள பயன்படுத்துகிறதுக்கு இயற்கையான உரங்கள் தான் முட்டைத்தோல் வெங்காயத்தோல் அந்த மாதிரி பயன்படுத்தணும் அது மட்டும் தான் ஒரு நன்மை தரும் அது மாதிரி நறைய உரங்கள் சொல்லலாம் நிறைய உரங்கள் இருக்குது இயற்கையான உரங்கள் நிறைய உரங்கள் கொண்டு நம்ம வந்து வீட்டில் உள்ளதை வளர்க்கலாம் வளர்க்கிறப்ப நமக்கு வந்து நிறைய பூ பூக்கும் அந்த நிறைய பூ நம்ம வைக்காமல் சாமிக்கு வச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி நிறைய காய் காய்க்கும் கொய்யாக்காய் காய்க்கும் மாங்காய் காய்க்கும் தேங்காய் காய்க்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு பொருளில் ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு சத்தை தந்துக்கிட்டுருக்கு அது கொய்யாக்காய் வந்து சாப்பிட்டா நல்லா கண்ணு தெரியும் அப்டினு சொல்வாங்க தேங்காய் குடிச்சால் குளிர்ச்சி ஹீட்டு இது தணிக்கும் பூவை கொடுத்தா நம்ம வச்சுக்கலாம் சாமிக்கு வைக்கிலாம் நம்ம கடையில் வாங்கிற பூ வந்து மிச்சமாகவும் காசு வந்து நமக்கு மிச்சமாகும் அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒன்று ஒன்று நம்ம வீட்லேயே வளர்த்தா நிறைய நமக்கு மிச்சமாகும் அதனால் சிலவும் கம்மியாகவும் அதனால் செடியை வைக்கிறதே நன் நமக்கு நன் நன்மையாக இருக்கும் நிறைய வந்து செயற்கை உரம் பயன்படுத்தாமல் இயற்கை உரம் மட்டும் நம்ம பயன்படுத்தினா நம்மளுக்கு நல்ல விளைச்சல் வந்து நம்ம ஆரோக்கியமாகவும் இருப்போம் நம்ம கடையில் வாங்கிறதுல வந்து நிறைய கெமிக்கல்லாம் கலந்துருப்பாங்க கெமிக்கல்னா செயற்கை உரங்கள் கலந்துருப்பாங்க அதனால நமக்கு வந்து உடம்புக்கு வந்து கெடுதல் தான் அதே இயற்கை உரம் பயன்படுத்துனா நமக்கு நன்மை தரும் நம்ம ஆரோக்கியமாகவும் இருப்போம் நல்ல ச ஃபேம் நம்ம வந்து குடும்பத்தோடய சந்தோசமாக ஆரோக்கியமாக நம்ம வாழ்ந்துக்கிட்டுருப்போம் அதனால் நமக்கு வந்து நம்ம இயற்கை உரம் தான் பயன்படுத்துகிறது நல்லா தான் நமக்கு தெரியும் ஆனால் இயற்கை வந்து நம்ம பயன்படுத்தணும் அது தான் நம் அது மட்டும் தான் நமக்கு நன்மை தரும் செயற்கை உரம் ஒரு நன்மை கூட தராது ஏன்னா அது வந்து வருமானத்தில் வந்து வயலில் போடுறதுல வருமானத்தில் வந்து அதிகமாக தரும் தவிர இந்த வீட்டு விஷயத்தில் வந்து நம்ம இயற்கை உரம் மட்டும் தான் பயன்படுத்தணும் இயற்கை உரம் தான் நமக்கு நன்மை தந்துக்கிட்டுருக்கும்